நான் வந்து ஃபஸ்ட்டு விறகடுப்பு தான் யூஸ் பண்ணேன் எல்பிஜி கேஸு வந்து கிடைக்கல இப்போது தான் எல்பிஜி யூஸ் பண்ணிட்டிருக்கேன் விறகடுப்பு யூஸ் பண்ணுறப்ப என்ன க சிரமம் அப்படின்னா விறகு தேடுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அதை பற்ற வச்சு சமைக்கிறதுக்குள்ளே நேரம் ரொம்ப ஆகிருச்சி அந்தப் புகையினால இருமல் வந்துட்டே இருந்துச்சு சில பேருக்கு ஆஸ்துமா கூட வந்து வர வாய்ப்பு இருந்துருக்குது அந்த பொகை வந்து அப்டி மூச்சு அடைக்கிறமாதிரி இருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் மழைக் காலத்தில் விறகு தேடுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது நினஞ்சிருச்சின்னா அதை மறுபடியும் காய போட்டு எடுத்து சமைத்து ரொம்ப நேரம் ஆயிடும் இப்போ எல்பிஜினால் என்ன நன்மைனால் நம்ம அங்கே ஒன்றரை மணிநேரம் சமைக்கிறோன்னால் இங்கேஒரு மணி நேரத்தில் சமைச்சிர்லாம் ஈஸியாகவும் இருக்குது சீக்கிரமாக சாப்பிட்ரலாம் சீக்கிரம் சமைச்சிர்லாம் மழைக் காலத்தில் அதில் ஒரு தொந்தரவும் இல்லை எல்பிஜினால்